ஹலோ ஆ மேடம் அபியோட பேரன்ட்டுங்களா ஆ நான் அவர்களுடைய டீச்சர் பேசுகிறேன் இன்றைக்கு ஏன் பையன் வந்து லீவுன்னு சொல்லுங்க இன்றைக்கு ஆப்சென்ட் ஆகிருக்காரு அவரு சரி மேம் பட் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலால்ல மேம் இன்றைக்கு அவனுக்கு டெஸ்ட்டு இருந்திருக்கு ஸோ அவன் வந்து இன்றைக்கு அட்டன்ட் பண்ண முடியாமல் போகிடுச்சி சரி மேம் இப்போ இந்த டெஸ்ட்டு அவன் எழுதலை பட் அதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அவன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பிரின்சிபல்ட்டெலாம் சைன் வாங்கணும் ஹெச்ஓடி பிரின்சிபல்ட்டெலாம் அப்போ தான் அவன் மறுபடி இந்த ரீட்டெஸ்ட் எழுத முடியும் இல்லயில்ல நா நீங்கள் அவன் ரெண்டு பேரும்தான் வரணும் பேரன்ட்ஸ் சைனும் வேணும் ஏன்னால் ப்ரூஃப் கேட்பாங்க அவங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்தால் மட்டும்தான் சைன் போட அல்லோ பண்ணுவாங்க இல்லைன்னா இது வந்து அரியராக கன்சிடர் பண்ணிடுவாங்க அப்புறம் மறுபடி நெக்ஸ்ட் செம்மில் எழுதுகிற மாதிரி வரும் சரி ஓகே தான் பட் நீங்கள் இன்னொரு டூ எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்தி பர்மிஷன் வாங்கிற மாதிரி வருமே இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்புறம் டே ஆஃப்டர் டுமாரோ ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை இன்டர்னல்ஸ்க்கு இருக்கிற எக்ஸாம் தான் ஸோ எப்படியும் செம்முக்கு கேல்குலேட் பண்ணுறப்ப இது இன்டர்னல்ஸ் கம்மியாகும் இப்போ நீங்கள் முடிஞ்சளவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டிங்கன்னால் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னால் அப்புறம் மறுபடியும் பிரச்சின வரும் ஆ லாஸ்ட் டைம் அட்டண்ட் பண்ண எக்ஸாம்ஸெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் எழுதியிருக்காரு பட் இந்த டைம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லிருந்தே கொஞ்சம் புவராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சி அதனால் தான் சரி இன்றைக்கு ஆப்சென்ட் ஆகிருக்கான் அதுயில்லாம இன்டர்னல்ஸ் எக்ஸாமுக்கு அதனால் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வேளை அவர் வேறு எங்கேயோ போய்விட்டான் கால் அதாவது இன்ஃபார்ம் பண்ணாமல் எக்ஸாம்னால் வேறு எங்கேயோ போய்விட்டான் அப்படின்னு நினைச்சிட்ருந்தேன் அப்படிங்களா சரி ஓகே பட் இதை இதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னால் நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு டைம் பர்மிஷன் கொடுப்பாங்க பட் நெக்ஸ்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அவன் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடண்ட்டாக இருந்தால் ஓகே பட் ஆல்ரெடி அவர் கொஞ்சம் இந்த டைம் புவராக ஸ்கோர் பண்ணியிருக்கறனால ஹெச்ஓடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்க சொல்கிறாங்க அதனால் இன்னொரு மூணு எக்ஸாம்ஸ் இருக்குது சரி ஓகே நீங்கள் பாருங்க இதுக்கப்புறம் ஆ அதெல்லாம் இருக்கும் ரீட்டெஸ்ட் இருக்கும் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டிங்கன்னால் போதும் சரி ஓகே நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரி ஓகே ஆ ஓகே